எங்கள் வீட்டில் செடியில் நடுவதற்கு வந்து நாங்கள் வந்து பாரம்பரியமாக இந்த விதைகள் அதாவது கடைகளில் போய் பாத்தீங்கன்னா விதைகள்லாம் விற்கிறாங்கள்ல அவங்கள்ட்ட வாங்கிவந்து வைக்கிறதுண்டு அதுவுமில்லாம பார்த்தீங்கன்னா இப்போ தெருவிலேயே காலையில் காலை நேரத்துலேயே எல்லா செடி கொடிகளும் இப்போ எல்லாம் இல்லம் தேடியே வந்துடுதுங்க இப்போ எல்லா பொருட்களுமே இல்லம் தேடி ஒரு காரில் ஏற்றி வந்து வேனில் வெச்சுக்கிட்டு எல்லா கன்றுகள் என்னென்ன கன்று தேவையோ நமக்கு அதை அப்படியே கொண்டாந்து கொடுக்கறாங்க பலாக்கன்று மாங்கன்று தென்னங்கன்று அது மாதிரி வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணங்கள்லலாம் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மரங்கள் நடுவதற்கு வெதைப்பந்துன்னு வெதைப்பந்தென்னு சொல்லி ஒரு பந்து விதைய வெச்சு அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெச்சு கொடுக்கறாங்க கன்றுகள் கொடுக்கறாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்கள்ட்ட இருக்கிறது வந்து அப்படியே அந்த விதைய நாங்கள் திரும்ப அதை காய வெச்சு பழுக்க விட்டு அது பாகயாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பாகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சுட்டு விட்டுட்டோன்னா தப்பும் பிள்ளைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது மொளைச்சி வருது பார்த்தீங்களா அது காய்க்கிறது தான்ங்க ரொம்ப அதிகமாக காய்க்குது இப்போ விதைகள்லாம் இயற்கை உரம்னா என்ன வீட்டில் அப்போல்லாம் ராட்டி தட்டி சாணம் போட்டு எரித்து பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து இப்போ அதை பொட்டாஷியம்னு போடுறான் நம்ம எங்கே என்ன பண்ண முடியுது இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதில்ல சாணம் இப்போ யாரும் அடுப்பை எரிய வைக்கிறதில்லை எல்லாம் கேஸாக போய்டுச்சு நமக்கு சாணம் மட்டுந்தான் வீட்டில் வீட்டு மாடு இருக்கிறதுனால ரெண்டு சாணத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது தழைகள போட மட்குன தழைகள போட வேண்டியதாக இருக்குது குப்பைகள் இந்த தென்னை மரத்தில் தேங்காய் உரிக்குவோமுல்ல அந்த மட்டைகள்லாம் அப்படி அப்படியே மரத்தில் கீழே போட்டு மட்க வைச்சோம்னாக்கா அது எல்லாம் உரமா மாறுது அப்படியும் ரொம்ப செடிகள் வளரவில்லை என்று சொன்னால் உடனே இப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த யூரியா பொட்டாஷியம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போட்டு வைக்கிறது இப்போ மேலே எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி இலை வழியாக ஊட்டச்சத்து கொடுக்க வரும்போது இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது அடி வேர்ல போட்டு மரத்தில் கொடுத்துட்ருந்தது போக இப்போ மேலே இலை வழி ஊட்டச்சத்து கொடுக்கறோம் அது மாதிரிலாம் நிறையா வந்துட்ருக்கறதுனால எல்லாம் உங்களுக்கு வந்து நம்மக்கிட்டே இருக்கிறது சாணம் எரு இந்த இது தான் இருக்குது பாக்கி எல்லாம் இதெல்லாம் கெமிக்கல் பூரா நம்ம வாங்கி தான் போட வேண்டியதாக இருக்குது எதுவுமே நம்மளால தயார் பண்ணணும்னா இயற்கையாக இயற்கை பூச்சி வெரட்டி அது தான் நம்ம செய்யலாம் இந்த இந்த சீரா சீரா தழை எலை இந்த இது காட்டாமணக்கு இது மாதிரி இலையெல்லாம் பறித்து அப்படியே மக்கிறது மாதிரி போடணும்ங்க அதெல்லாம் போட்டோம்னாக்கா அப்படியே இந்த இதில் போட்டு ஊற வெச்சு பசு மாட்டுக்கு கோமியம் இதில் ஊற வெச்சு சாணத்தையும் ஊற வெச்சு தெளித்தோம்னா புளித்த மோர் இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஊத்துறது எல்லாம் போடலாம் பூண்டு இருக்குது பாருங்கள் பூண்டை அரைச்சி அப்படியே அதில் கரைச்சி அதையும் தெளிக்கலாம் இதெல்லாம் வந்து விரட்டி பூச்சி விரட்டி தான் இது வருது வேறு ரொம்ப உடனடியாக பார்க்கணும் பண்ணணும்னா நல்ல கடையில் வாங்கி தான் போட்டுட்டுருக்கோம்